தென்னை மரம் எங்கள் அப்பா வாங்கி நட்டாங்க தென்னை மரம் ஆனால் நட்டு அது என்ன பண்ணிச்சி கன்றா இருந்துச்சு இப்போப் பார்த்தா வளர்ந்து இப்போ காயாக வந்துச்சு இப்போ அந்த காயை எங்கள் அப்பா நட சொல்ல தென்னங்கன்றுக்கு தேங்காய்க்கு ஒரு இளநீருக்கு அப்படின்னாங்க கஷ்டப்படுவோம் யாருனால் கொடுப்பாங்களா அட ஆசையாருக்குது ரவை தண்ணி ரவை கிடைக்குமா இல்லை தேங்காய் ரவ உடைக்கிறதுக்கு கூடம் போய் வாங்கப் போனால் நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்றாங்க அப்புடின்னு உ ஃபீல் பண்ணிட்டு வாழைப் பழத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு வந்து சிம்பிளாக வச்சுட்டு கூடம் தேங்காய் உடைக்காத கூட வந்துக்கிறோம் ஆனால் இப்போ அவங்க நட்டதை பார்த்து இப்போ தென்னை மரம் நிறைய காய் கிடச்சிக்குது தென்னங்காய் அறுத்து சாப்பிட்றோம் நாங்களும் சாப்பிட்றோம் எங்கள் வீட்லேயும் சாப்பிட்றாங்க அந்தளவுக்கு சந்தோஷமாக்குது அக்கத்தில் பக்கத்தில் ஒரு வீடு ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் சரி அவங்க வந்தாலும் ஒரு தென்னங்க இது வாங்கி இளநீருங்க சாப்பிடுன்னு சொல்கிறோம் அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு அவங்களும் போகிறாங்க அதேபோல் இருக்கிறவுங்க பக்கத்தில் இருக்கிறவுங்களுக்கு ஒரு தேங்காய் ஒரு உடைக்க கேட்டால் கூட கொடுக்கறோம் அந்தளவுக்கு இப்பய தேங்காய்க்கு பிரச்சின இல்லாத அந்தளவுக்கு சந்தோஷமா காயும் விற்கிது அந்தளவுக்கு சந்தோஷமாவுங்குது பார்க்க சொல்ல அப்பன் அப்பன் நட்ட மரம்டான்னு இப்போத்திக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவங்க நட்ட மரம் அவங்க உயிர் போனாலும் அவங்க மரமாதுக்கீதா நட்ட மரம் இருந்துகிட்ருத்து எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக்குது வீட்டில் அப்பா அம்மா இருக்கிற மாரி கணக்கு அது ஒரு மரம் பார்க்க சொல்லோ ஒரு மரம் இருக்குது அதுபோல் ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கோம் கொய்யா மரத்துலேயும் அது கன்று வாங்கியாந்து நட்டோம் அவங்க நட்டதிலேருந்து கொய்யாக்காய் யாருன்னால் கொடுப்பாங்களான்னு ஒரு பழம் அந்த வாசனை கண்டாவே ஊர் தூக்கும் ஒரு கொய்யாக்காய் போய் வாங்கப் போனால் ஐயோ இன்னும் ஒரு கொய்யாக்காய் கிடைக்குமானு நட்டதில் பார்த்து இப்போ கொய்யாக்காய் நிறைய காய்ச்சிது நிறைய காய்த்து நிறையப் பேர் பக்கத்தில் அக்கங்கிறவுங்க போங்கள் அறுத்துக்கங்க சாப்பிடுங்க கொய்யாக்காய் இருக்குதுன்னா அவுங்கவங்க அறுத்து சாப்பிடுவாங்க பசங்களும் திருப்தியாக சாப்பிட்டுச்சிங்க பிங்க் கொய்யாக்காய் அந்தளவுக்கு நெழலுக்குங்குது மரத்துக்கும் நிழலுக்கும் கிடக்குது நம்ம உக்கார்றதுக்குங்கீது கொய்யாக்காயும் விற்கிது அது வீண் போகாத இருக்குது அதுவும் பிரச்சின இல்லாத எங்களுக்கு சந்தோஷமாக்குது அது எங்களுக்கு பின்னால் அதேபோல் இந்த வாழை க நடுறோம் ஒரு வாழைக் கன்று நட்டால் பிடிங்கியாந்து ஐயோ யாருன்னால் ஒரு பழம் கொடுப்பாங்களான்னு ஆசையாக இருக்குது அதேபோல் ஒரு வாழைக் காய் கொடுப்பாங்களா ஆசையாக இருக்குது பெரட்டி சாப்புட்ணும் நம்ம ஒரு வாழைக் காய் பஜ்ஜி போடலாம் அப்புறம் நினைப்போம் ஆனால் கூட போய் சொல்ல போய் வாங்கப் போனால் ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க பத்து ரூபா இருபது ரூபான்னாங்க ஒரு ச ஒரு நல்ல நாள் டைம் போனால் இருபது ரூபா முப்பது ரூபான்னாங்க ஒரு வாழைக் காய் ஆனால் வாங்க முடியலை அதேபோல் ஒரு பழம் போனால் ரெண்டு பழம் கேட்டால் மு இருவது ரூபா முப்பது ரூபான்றாங்க ரெண்டு பழம் வாழைப்பழம் வாங்க முடில சரி என்ன பண்ணுறதுடான்னு வேனு ஒரு கன்று பக்கத்தில் இதைப் பிடுங்கியாந்து நட்டாங்க அது கன்று எங்கள் அப்பா நாட்டாரே அந்தக் கன்றுக்கு கன்று அது பக்கக் கன்றா நிறைய விட்டுச்சி நிறைய இப்போ குலை தள்ளுச்சு சக்கையாக இப்போப் பழம் நம்ம தண்டியாக சாப்பிட்றளவுக்கு திருப்தியாக நாங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டு திருப்தியாக இப்போ வாழைக்காயும் திருப்தியாக நம்ம மானு பஜ்ஜி போடலாம் எதை நம்ம தேவைப்படுதுனா புரட்டிக்கலாம் நல்ல நாள் அதுவும் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவுங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாேருக்கும் ஃப்ரெஷ்ஷாக்குது அதேபோல் சந்தோஷமாவுங்கீது எங்களுக்கு ஆனால் அதைப் பற்றி எங்களுக்குப் பிரச்சினல்ல இருக்க இருக்க இன்னும் அதிகம் வைக்கணும் அதுபோல் நிறைய கன்றுங்க எந்தக் கன்று வேண்ணாலும் வைச்சாலும் வீண் போகாதது எதுவும் பிரச்சினல்ல அந்தளவுக்கு பாதிப்பில்லாததுக்கு தான் நம்ம இடத்துல நடுறது நிலத்துல நடுறது வீண் போகாது வீண் போகாத பொருள் எதை நட்டாலும் சரி இந்த கொய்யாக்காய் இல்லை தென்னங்காய் இல்லை வாழை மரம் இல்லை மல்லிகைப்பூ இல்லை எதுவாக இருந்தாலும் எந்தக் காய்கறி எந்த ஒன்றும் ஒரு கேரட்டு கூட ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்கியாந்து தான் நட்டேன் ஆனால் அது காய்க்க சொல்ல நம்பிக்கையில் நிறுத்தி டேஸ்ட்டாக நம்ம பிடிங்கி திண்ணுறோம் கொய் நான் வ அங்கே போய்விட்டு காய் காய்களை போய் எடுத்துத் உண்ணா என்னாப்பா இந்த ரேட்டு விற்கிது என்னாப்பா எடுத்துத் உண்றோன்னுவாங்க நம்மளுதா இருந்தால் நம்மானு இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம் ஒரு எலுமிச்சம் மரம் நடுறோம் போய் எலுமிச்சம் பழம் போய் கேட்டால் பார்த்தா இருவது ரூபா முப்பது ரூபான்றாங்க ஒரு பழம் நாலு ரூபாய் அஞ்சு ரூபாங்றாங்க இப்போப் பழம் பழுத்துக்குது பழம் பழுத்ததை பார்த்து நம்மானுக்கு பழமுன்னால் ஊறுகா போடலாம் காயாக இருந்தாலும் நம்மனு அறுத்துன்னு போகலாம் ஊறுகாயும் போடலாம் பழம் வேணுன்றவங்களுக்கு இதை அங்கங்கெ கோயிலுக்குப் போகிறதுக்கு எடுத்துன்னு போகலாம் ஒரு மரம் கிடக்குது எலுமிச்சம் மரத்துக்கும் அதுபோல் அது நட்டாலும் வேஸ்ட்டு போகிறதில்ல க அதுபோல் பழத்தையும் எது தேவைப்பட்றதோ நமக்கு கன்று எந்தக் கன்றா இருந்தாலும் கொல்லையில் நடு கேணியில் நடு ஏன் வீடு இருந்தான்னால்க் கூட வீட்டாண்டால் கூட ஒரு செடி வெச்சு நடு அது வீண் போகாத பொருள் அல்ல ஆக மொத்தத்தில் வீண் போகாது அது எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லது தான்